சாமி வந்து செஞ்சுருக்குதான்னு கேட்கறீங்க நான் வந்து எல்லா சாமியுமே எனக்கு பிடிக்கும் இந்த சாமி பிடிக்கும் அந்த சாமி பிடிக்காதுன்னு ஏன் மனசில் நான் நினைக்கவும் மாட்டேன் என் மனச்சாட்சி அந்தமாரி நினைக்க இடமும் கொடுக்காதுங்க எல்லா சாமியுமே ஒரேமாரிதான் நினைப்பேன் எல்லா சாமியும் ஒரேமாரி கும்பிடுவோங்க ஆனால் அந்த சாமிகிட்ட வந்து எல்லாரும் எனக்கு நகைக்குடு எனக்கு காசு பணத்தை கொடுன்னு கேட்பாங்க நான் வந்து கடவுள்க்கிட்ட என்னா கேட்பேன் தெரியுமா என் குடும்பம் சண்டை இருக்ககூடாது கடன்கட்டணும் என் பிள்ளைங்க மெயினாக ஏன் பிள்ளைங்க கூட சொல்லமாட்டேன் ஓன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நாங்கள் சண்டை சச்சரவு இல்லாது நல்ல முறையாக இருக்குணுன்னு கடவுள்கள்கிட்ட வேண்டிக்குவேங்க அந்த கடவுள் வந்து சக்தி இருக்குதா இல்லையான்னு சொல்லி நான் இவ்வளோ நாளுக்குள்ளே நீ இந்தமாரி எனக்கு கொண்டுகிட்டு வந்து கொடுக்குணும் அப்போதான் நான் வந்து நீ சொல்றதை நான் வைக்கிற வேண்டிதலையும் நான் உன்ன நம்புன்னு நாங்கள் கும்பிட்டுக்குவோங்க அதேமாரி சாமி வந்து எனக்கு வந்து ரெண்டு வேண்டிதலை நான் வச்சதில் நிறவேத்தி காட்டி இருக்குதுங்க அதனால எனக்கு வந்து அந்த சாமி கும்பிட்டோம்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா சாமியுமே கும்பிடுவேன் எல்லா சாமியுமே நான் வச்சி வேண்டிதலையும் நிறவேத்தி வச்சிருக்குதுங்க